சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி கொஞ்சம் பேசணும் சார் ஆ சார் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வரப் போதுங்கள்லே சார் ஆ அதுதான் ஏதாச்சும் ப்ரிப்பர் பண்ணலாமா சார் ப்ரின்ஸிபல் சொல்லியிருந்தாங்க அதுதான் ஏதாச்சும் ப்ரிப்பர் பண்ணலாமா சார் ஸ்கூலில் சார் என் ஐடியா டான்ஸு ஸ்பீச்சு கவிதை போட்டி அப்படி ஆக்டிவிட்டீஸ்ஸெலாம் பண்ணலான்னு இருக்கேங்க சார் ம் ஆ வச்சுக்கலாங்க சார் பாரதியார் பேச்சுப் போட்டி அப்படிலாம் இருக்குங்கல்லே சார் அந்த வேஷம் போட்டு வந்து நிறுத்தி பண்ணுவாங்கல்லே அது மாதிரி பாரதியார் அந்த பேச்சுப் போட்டியெலாம் வைக்கலாமா சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் ஆய்ஸ்டிங்கும் சார்

எனக்கு சீஃப் கெஸ்ட்டு எந்த ஐடியாவும் இல்லை சார் உங்களுக்கு ஐடியா இருக்கா சார் ஃப்ளாக் ஆய்ஸ்டிங் சீஃப் கெஸ்ட்டு ம் சார் கோபிநாத்தை இன்வைட் பண்ணலாமா சார் ம் அவங் ம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு சைல்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அவங்க நிறையா அதனால் அவங்கள இன்வைட் பண்ணலாமா சார் ஆ ஓகே சார் அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்கல்லே சார் ஸ்டூடண்ட்ஸு அந்த ஸ்டாண்டர்ட்ஸு எத்தனாவது வரையும் எடுக்கலாம் சார் ஆமாம் சார் சரி ஓகேங்க சார் ஆ கரெக்ட் ஐடியா சார் ஓகே சார் சரி ஓகே சார் இதை நீங்கள் ப்ரின்ஸிபல் கிட்டே நீங்கள் அப்ரூவ் வாங்கிட்டு சொல்கிறீங்களா சார் நாளையிலேருந்து கூட நம்ம ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கலாம் ஓகே சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்